ஹலோ ஆ சார் யார் சார் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் சார் சார் எல்லாமே இப்போ பார்த்திங்கனாக்க இந்த நம்ப மோடி அரசாங்கம் வந்தவுடனே எல்லாமே இந்த ஜிஎஸ்டி வந்ததிலருந்து எல்லாமே அப்படியே எல்லா எல்லா விலைவாசியும் ஏறிருச்சி ஆமாம் சார் எல்லா காய்கறியில் இருந்து பாருங்கள் இப்போ சாதாரண தக்காளியே பார்த்துக்குங்க

கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அதை தயாரிக்கிற இடத்துலதான் கேட்க முடியும் நம்ப கண்டிப்பாக நமக்கு கேட்குறேன் சார் அதுவந்து ஆ எப்படி தெரியும் இன்னோன்னு சார் அது எப்படித் தெரியும் கூட ஆன்சர் அதுக்கு அது இந்த டிஸ்கவரி சார் வந்து அந்த புரொடக்ஷன் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல தவறு நடக்கிறதுங்க எங்கள் மேலே தவறு இல்லை இது

கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் சார் வேறென்ன சார் சரி ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இது நான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த உண்மையிலே இதுவந்து அங்கே வந்து ரொம்ப கண்காணிப்பு போட்ருக்காங்கலாம் இப்போல்லாம் நல்லா கரெட்டாக பார்த்துதான் எல்லா இது பண்றாங்கலாம் கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி சார் சரி சார் ரொம்ப நன்றி